நாங்கள் எங்களுக்கு வந்து ஓய்வு நேரம் எப்படி செலவிடுகிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்ப காலையில் எழுந்து நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன் அப்புறம் காலையில் எழுந்து எங்கள் பசங்களுக்குகாக டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி அவங்குளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் இந்த ஓய்வு நேரத்தில் வந்து நான் வந்து டைலர் இந்த வீட்டிலயே வந்து பிளவுஸு சுடிதாரெல்லாம் நான் தச்சு கொடுப்பேன் ஸோ அணு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வேலை நான் அதுலாம் செய்வேன் ஸோ கஸ்டமருலாம் வரும் போது இந்தமாதிரி எந்த நிறைய டிசைன்ஸ் பிளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுப்பேன் அப்றம்னா ஆரி ஒர்க்கு அப்றம் ஸ்டோன் ஒட்டுறது அதலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை அந்த ஒர்க்லான் நான் செய்வேன் ஓய்வு நேரத்தில் அப்றம் சுடிதாரு சுடிதாரு எடுக்கும் போது அதலாம் பட்டியாலா ட்ரெஸ் அப்றம் அப்றம் ஸ்லீவ்ல ட்ரெஸ்சு இந்தமாதிரி எல்லாம் நிறைய ப்லாஷ்சோ அந்தமாதிரி எல்லாம் வெஸ்டன் ட்ரெஸ் அந்த மாதிரிலா நான் எனக்கு ரொம் அந்த அந்த வேலைலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்சு நான் அந்தமாதிரி எல்லாம் கஸ்டமருக்கு மேக் பண்ணி தருவேன்